இப்போ எங்கள் ஊர் பகுதியில் வந்து ஜியோவும் ஏர்டெல் அந்த ரெண்டு சிம் தான் இப்போ வந்து கொஞ்சம் பிரபலமாக இருக்குது இந்த ஜியோ தான் இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லோருமே யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தொம்போதுரூபா பேக் வந்து போட்டால் ஒரு மாதத்துக்கு வந்து மூணு ஜிபி நெட்டும் அன்லிமிடெட் ஒரு நாளைக்கு வந்து மூணு ஜிபி நெட்டும் அதுக்கப்புறம் வந்து அன்லிமிடெட் கால்ஸு அன்லிமிடெட் எஸ்எம்எஸ்ஸு வீடியோ கால் ஆடியோ கால் எல்லாமே பண்ணிக்கலாம் நெட்டு வந்து ஃப்ரீயா நெட்டு வந்து நிறையா கிடைக்கும் அப்புறம் வந்து ஆனால் அப்புறம் வந்து நிறையா மூவீஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அன்லிமிட்டெடா இருக்கும் நெட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இப்போ வந்து ஃபை ஜி இதுவும் விட்டுருக்காங்க அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா நெட்டு ஃபாஸ்ட்டா கிடைக்கும் இதே ஃபோர் ஜி போட்டுருந்தா இப்போ வந்து நெட்டுக்கு கொஞ்சம் ஸ்லோவா ஆகிடுது ஃபர்ஸ்ட்ட விட அதுக்கப்புறம் வந்து எங்கள் பேமிலியில் வந்து எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணியிட்ருக்காங்க நாங்களாம் வந்து ஒன் மந்த்துக்கு போடுவோம் ஆனால் இதில் வந்து சிக்ஸ் மந்த்து அந்த மாதிரி எல்லா மந்த்துக்குமே பேக் இருக்குது போடுறக்கு இதில் நெட்டு வந்து தீந்துடுச்சினா டெய்லி பேக்காவும் போய் போட்டுக்கலாம் டூ ஜிபி ரெண்ட்ரரை ஜிபி மூணு ஜிபி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒவ்வொன்னுக்கு வந்து ஒவ்வொரு விலை இருக்குது எவ்வளோ வேணுமோ அவ்ளோ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்எம்எஸ் எல்லாமே அன்லிமிட்டெடா இருக்கும் கால்ஸ் வேணாவும் அன்லிமிட்டெடா பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஒன் மந்த்தானது போட்டால் வந்து ஒரு நாளைக்கு ஹண்ட்ரேட் எஸ்எம்எஸ்ஸா இருக்கும் அவ்வளோ தான் அதோடய கெப்பாசிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ வந்து இதை நல்லா இருக்கிறதுனா இந்த ஜியோவும் இந்த ஏர்டெல் மட்டுந்தான்